ஒரு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரு கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது நான் மகிழ்ச்சியோடு அனுப்பிச்சிவிடுவேன் அதே புருஷன் வீட்டுக்கு வரும் வருவானான்னு எதிர்பார்ப்போடயே இருக்கும்போதும் கஷ்டங்கள் துக்கங்கள் அனைத்தும் நான் எங்கள் வீட்டுக்காரர் கடல் அலையிலேயே விட்டுருவேன் ஏன்னா கடல் அலைங்கிறது ஒரு அம்மா மாதிரி அம்மாங்கிறது நம்ம புருஷனை கைவிடமாட்டாங்கிற சந்தோஷத்துல நான் அவரை வழி அனுப்பிவிடும்போது அவர் மகிழ்ச்சியா மீன் கொண்டாங்கத்தான்னு சொல்லி அங்கேயிர்ந்து சந்தோஷமா பேசிட்டு வரும்போது அந்த மீனை சமைக்கிறத்துக்கு சமைச்சு நம்ம புருஷனுக்கு போடும்போது அதில் இருக்கற மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வெலை கொடுத்து வாங்குகிற மீனோடய நம்ம புருஷன் கையினால் புடிச்சிகிட்டு வர்ற மீன் அது இன்னும் புருஷன் கைப்பட சாப்பிடும்போது அது ருசிச்சு சாப்பிட்ற மகிழ்ச்சி அது நம்ம புருஷன் கண்ணில் பார்க்கலாம் அதனால மீன் எடுத்துக்கிட்டால் அந்த அந்த தொழில் எங்களுக்கு வேறு தொழில் விட்டா எங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு மீன் தொழிலே நாங்கள் பிடிச்சதுனாலதான் அந்த மீன் தொழிலுக்கே நாங்கள் போய்ட்டோம் அதனால அந்த மீனை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது நல்ல மகிழ்ச்சியா சாப்பிடுங்க நாங்களும் பாருங்கள் நாங்கள் எங்களோடய புருஷன் உயிரை கொடுத்து பிடிக்கிறாங்களேங்கிற மகிழ்ச்சியோட நாங்கள் கடல் அலையில் நாங்கள் தினமும் அதை மனதார நாங்கள் அந்த தொழில நாங்கள் நேசிச்சு நாங்கள் பார்க்கறதனால இந்த மீனை நாங்கள் தொழிலா நினைக்கிறோம்